வணக்கம் தமிழ்நாட்டு விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ரொம்ப ரொம்ப பழமையானது சிறப்பானது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஏறு தழுவுதல் அந்த ஏறு தழுவுதல் சிறப்பாக நடக்கணுங்கிறத்துக்காக சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் இருக்கிற அலங்காநல்லூர்க்கிட்ட இருக்கிற கீழக்கரையில் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை தொடங்கி வச்சுருக்காரு அதில் ரொம்ப அற்புதமான முறையில் ஜல்லிக்கட்டு இளைஞர்கள்லாம் கலந்துக்கிட்டு அந்த விளையாட்டு மிகச்சிறப்பாக நடந்தது அது ஒரு மிக சர்வதேச தரத்திற்கு இருக்கக்கூடிய புதிய விளையாட்டு அரங்கம் அதே போல் கேரளாவில் ரொம்ப புகழ்பெற்ற களரிப்பயிற்று நடப்பதற்காக திருச்சியில் அண்ணா விளையாட்டு திடல் அதுவும் நல்ல சிறப்பான முறையில் உள்விளையாட்டு அரங்கம் கட்டிருக்காங்க அதில் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின்லாம் சேர்ந்து களரிப்பயிற்று என்கிற போட்டியும் சிலம்பாட்டமும் அதை தவிர கத்திச்சண்டையும் வாள் சண்டையும் நடந்தது அதே போல் சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானம் சேப்பாக்கத்தில் இருக்கும் எம்ஏ சிதம்பரம் விளையாட்டு மைதானம் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு மைதானம் மெரினா அதற்கு பழைய பெயர் மெரினா அரங்கம் அதுவும் உள்நாட்டு வெளிநாட்டு போட்டிகள் பந்தயங்கள் நடைப்பெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டிற்கு பெரிய பெருமையை உண்டாக்குது அதை தவிர மேயர் ராதாகிருஷ்ணன் வளைதடி விளையாட்டு சென்னையில் தமுக்கம் மைதானம் மதுரையில் இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் விளையாட்டுக்கள் அரங்கேறுது கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் விளையாட்டு மைதானம் சிறந்த முறையில் கட்டப்பட்டுருக்கு அங்கே அந்த ஊ மக்கள்லாம் விளையாட்டுக்கா மைதானத்தில் அந்த விளையாட்டுக்களை கவனித்து பார்த்து ரசித்து மகிழ்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாம் பெரிய பெரிய மைதானங்கள் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த மைதானங்களுடைய பெருமை அப்புறம் சோழாவரத்தை சென்னை சோழாவரத்தில் பார்த்தோம்னா அழகான மோட்ரு பந்தயம் மிக புகழ் பெற்றது பல தமிழ் திரைப்படங்களில் குறிப்பாக எம்ஜிஆர் நடித்த நீதிக்கு தலைவணங்கில் அந்த சோழாவரத்தில் நடக்கிற மோட்ரு பந்தயம் சிறப்பாக எடுத்துருப்பாங்க அதனால நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுக்க நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு தமிழ்நாட்டு தேவை அளவுக்கு பெரிய பெரிய சேலத்தில் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி மைதானம் மகாத்மா காந்தி மைதானம் அப்படிங்கிறது மிகப் புகழ்பெற்றது சேலம் தர்மபுரி போன்ற இடங்கள்லேருந்து வந்து இங்கே மாணவர்கள் எல்லோரும் விளையாட்டுகளில் கலந்துக்கொள்கிறார்கள்